எல்லாமே பூச்சிக்கொல்லிதாங்க போடுறோம் எந்த எதுக்கு பார்த்தாலும் பொட்டாசு போடுறாங்க யூரியா போடுறாங்க அப்படி இல்லைன்னா இப்போது களையெல்லாம் வந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்டப்படிக்கிறோம் இந்த ரவுண்டப்படிக்கறதனால என்ன ஆகுதுன்னா டேரக்ட்டாக நம்மளுக்கு இப்போ அந்த களை மட்டும்தா சாகணுனு நினைக்குறோம் ஆனால் நிறைய இது பார்த்திங்கன்னா வச்சுக்கு நாம் நம்ம செடி போட்டிருக்கோனா அந்த செடி கூடயும் எல்லாமே போய் ஒட்டிக்குது அது என்ன ஆகுதுன்னா ஒரு கடலை போட்டிருக்குறோம் அப்படிங்கும்போது அந்த கடலைலும் போய் அப்படியே படிஞ்சு அதுக்குள்ளயேதான் நிற்குது இதே மாற்றணும் அப்படின்னா எல்லாமே இயற்கை உரமா மாற்றணும் இயற்கை உரன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம மாட்டுச்சாணம் ஆட்டு புளுக்கம் அப்புறம் நம்ம ஊரில் கோழி வாத்தெலாம் நிறைய மேய்பாங்க அந்த வாத்தை வந்து பட்டி போட்டாங்கன்னா வச்சுகோங்களேன் அது வந்து நிறைய உரமாக மாறும் இதை இதை மாத்தணும் அப்படிங்கற பட்சத்தில நம்மளுக்கு எல்லாமே மாறிடும்